ஹலோ சார் கேப் ட்ரைவருங்களா ஒன்றுல்ல சார் அந்த வீக்எண்ட்டில் கொஞ்சம் ஃபேமிலியோட வெளியில ஒரு டூருக்கு போகலான்னு கொஞ்சம் ப்ளான் பண்ணிருக்கோம் ஒன்றுல்ல சார் ம இப்போ திருவாரூர் அட்ரஸ்லேந்து கல்லணைக்கும் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலும் பார்க்கலான்ருக்கோம் சார் ஒரு நாளில் போய்விட்டு வந்துரலாம் முடியுமா சார் ஒன்றுல்ல சார் எங்களுக்கு காலைல கார் வந்துவிட்டா போதும் சார் நாங்கள் ஒரு ஃபேமிலியில ஒரு நாலு பேர் இருக்கோம் சார் நாலு பேர் உள்ள ஒரு காரு நீங்கள் சொல்விடிங்கன்னா சொல்விட்டா போதும் சார் வர ஞாயித்துக்கிழமை இல்லைனா சனிக்கிழமை ஒரு பத்து மணியாப்புல நீங்கள் வந்துவிட்டிங்க அப்படின்னா நம்ம போய்விட்டு வந்துரலாம் சார் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார் நீங்கள் வாங்குவீங்க கிலோமீட்டரு கணக்குங்களா இல்லை ஒரு நாள் கணக்கு வாடகையாக சார் ஓகே சார் சரி சரிங்க சார் அப்போ நாங்கள் கிலோமீட்ருக்கே வரோம் சார் இப்போ து பார்த்தீன்னா கல்லணைக்கிடையோ ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் சார் இப்போ நூற்றம்பது கிலோமீட்ருன்னா இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் வரும் சார் கொஞ்சம் ஏதாவது கம்மி பண்ணி தர முடியுங்களா குறச்சிக்கிலாமா எவ்வளோ சார் கேட்பிங்க இப்போ வெய்ட்டிங் சார்ஜு சார் இப்போ ஒரு ரெண்டு மண்நேரம்னா ஒரு ஆயருவா வாய்ங்ப்பிங்களா சார் ஒரு ஆயருவாயோ இல்லை ரெண்டாயிரம் அந்த ரேஞ்ச் இருந்தால் போதுங்களா சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் அப்போ நான் உங்களுக்கு நான் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னுடைய லொகேஷன் அமிச்சிடுறேன் சார் வர ஞாயித்துக்கிழமை சார் வர ஞாயித்துக்கிழமை கரெக்ட்டாக ஒரு பத்து எட்டு மணி எட்டு மணிக்கு வந்துருங்க சார் வீட்டுக்கு பண்ண முடியுமா சார் புக் பண்ணிக்கிலாம்ல சார் ஓகே சார் நான் சரிங்க சார் நான் ஏதா அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணனுங்களா இல்லை போய்விட்டு வந்தே கொடுக்கலாமா சார் சரிங் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து லொகேஷன் அமிச்சிடுறேன் சார் ஓகே தேங்க் யூ சார்